ஹலோ ஹலோ

சஞ்ஜய் சஞ்ஜய் வேலை வேலைலாம் எப்படி போகுது

கேக் கேட்குதா சஞ்ஜய் ம்ம் கொஞ்சம் வேலைலாம் கொஞ்சம் ஃபாஸ்ட்டு பண்ணுங்க நெக்ஸ்ட் வீக் வேறு நெக்ஸ்ட் வீக் வேறு ஜல்லி போடணும் மேலே ம் ஹலோ ஆ சொல்லுங்க எப்படி சஞ்ஜய் ஆ ஓகே ஓகே விடுங்க விடுங்க பார்த்துக்கலாம் நான் நாளைக்கு வரேன் நாளைக்கு வந்து பார்க்குறேன்

ஆ சொல்லிடறேன் சஞ்ஜய் நைட்டு கால் பண்ணி சொல்லிடறேன் சிமெண்ட்டுக்கு சிமெண்ட் காட்டுறதுக்கு நாளைக்கு வந்துடும் நாளைக்கு வந்துடும் சிமெண்ட்டு ம் ம் கஸ்டமரெலாம் எப்படி ஓ ஓ ஓகே ஓகே சஞ்ஜய் இங்கே உங்களுக்கு என்னென்ன உங்களுக்கு என்னென்ன வேணுமோ சொல்லுங்க நான் ஏற்பாடு பண்ணித்தரேன் ஆ ஓகே சஞ்ஜய் ஓகே சஞ்ஜய் நான் கால் பண்ணி சொல்றேன்ல்லை செங்கல் சூளைக்கெலாம் நம்ம நைட்டுக்குள்ளே நைட்டுக்குள்ளே லோடு வந்துடும் உனக்கு நீ கவலைப்படாதிங்க ம் ம் இல்லை இல்லை வந்துடும் சஞ்ஜய் வேலை மட்டும் நிறுத்தாம பண்ணுங்க ஏன்னால் நெக்ஸ்ட் வீக் வேறு ஜல்லி போடணும் மேலே ஓனர் வேற ம் ஓனர் அப்படியா ஓகே சஞ்ஜய் ஒன்றும் இல்லை ஒரு பிரச்சனை இல்லை பண்ணிக்கலாம் கொஞ்சம் வேலை மட்டும் நிறுத்தாம நிறுத்தாம பார்க்குறீங்களா என்ன சொல்கிறாங்க சஞ்ஜய் இந்த வாரம் எண்டில் அதுதான் எண்டில் எல்லாத்துக்கும் சேர்த்து கொடுத்துர்லாம் காசெலாம் ஓகே ஓகே ஆ ஓகே சஞ்ஜய் நான் பார்க்குறேன் என்னன்னு கேட்டு சொல்கிறேன்

ஹலோ ஆ சஞ்ஜய் நாளைக்கு நான் நாளைக்கு நான் வரேன் நான் வந்து பார்க்குறேன் அந்த பின்னாடி ஆ ஆ விசிட் பண்ணிடறேன் அந்த பின்னாடி ஜன்னல் ஒன்று போடணும் போட்டீங்களா ஆ ஓகே சஞ்ஜய் கொஞ்சம் ம் ம் கொஞ்சம் பார் சஞ்ஜய் சீக்கிரமாக பண்ணச் சொல்லுங்க முதலாளி வேறு கத்துகிறாங்க சீக்கிரம் பண்ணித்தாங்க பண்ணித்தாங்கன்னு ஆ கரெக்டாக இருபது நாள் தான் ஒருவாரத்தில் ஜல்லி போடணும் ஆ பண்ணிடறேன் நான் பண்ணிடறேன் கவலைப்படாதிங்க அமுச்சுட்டுடுறேன் அமுச்சுட்டுடுறேன் சரி சஞ்ஜய் நான் ஃப்ரீயாக இருந்தால் ஒரு ஈவினிங்கா வர்றா மாதிரி ட்ரை பண்ணுறேன் காரு ட்ரைவர் இல்லை அவர் வந்தோடன்னே நான் வந்துடறேன்

ஆ சரி சஞ்ஜய் அப்போ பண்ணிடுங்க சரி சஞ்ஜய் வைக்கிட்டா ஆ சரி சஞ்ஜய்